கலைப் பொருட்கள் பொருட்கள் விற்கும் கடை வந்து நாங்கள் குடி இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோ மீட்டர் தொலைவில் இருக்குது நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னா மெயினாக நான் வாங்குறது என்ன அப்படின்னா ஸ்டார் ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த ஸ்டார் என்ன அப்படின்னா அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் டைம்ல வந்து ஒவ்வொரு வீடுகளிலேயும் கிறிஸ்துவ மதத்தை கொண்டாடுகிறவங்க வந்து ஸ்டாரை இப்படி வச்சி தான் அந்த கிறிஸ்மஸ் நாங்கள் வந்து கிறிஸ்ட்டின் அப்படிங்கிறது வெளிப்படுத்துவாங்க அதுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லி ஒன்று அலங்காரம் பண்ணுவாங்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நானே அலங்காரம் பண்ணுவேன் அந்த கைவினைப் பொருள்லாம் அதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கலர் பேப்பரை தான் அப்புறம் அதுக்குண்டானது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னென்ன தேவையோ அதுக்குண்டானதெல்லாம் ஸ்டேஷனரியில போய் பக்கத்தில் போய் வாங்கி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கே இருக்குதோ அதை கொண்டு வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா போகக்குள்ள அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எப்படி அலங்காரம் பண்ணுவோம் எப்படி அது ஸ்டார் அதுக்கு நடுவில் கட்டணும் கிறிஸ்மஸ் தாத்தாவை எங்கே வைக்கணும் அப்புறம் வந்து கலர் பேப்பர்லாம் வாங்கி எப்படி டிஸைனா கட் பண்ணனும் கட் பண்ணி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி ஒரு அலங்காரமா அந்த அன்றைக்கு வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்காயாவது இப்படி வந்து பக்கத்தில் அந்த ஸ்டேஷ்னரிக்கு போனாவே அந்த கலர் பேப்பர்ல வந்து நல்ல டிசைன் கட் பண்ணுறது கலர் பேப்பர் எதெதுக்கு யூஸ் பண்ணலாம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மட்டுமில்லை ஏதாவது ஒரு ஃபங்ஷனோ அல்லது வீட்டில ஏதாவது பிறந்தநாளோ அல்லது வீட்டில ஏதாவது வெட்டிங் டேவோ அந்தமாதிரி நடக்கிற டைம்ல வந்து இது எப்படி வந்து அந்த கலர் இதில் யூஸ் பண்ணணும் அந்த கலரை வந்து நாங்கள் எப்படி வந்து எங்கெங்க வைக்கணும் எததுக்கு வெச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டுபுடித்து அது வந்து ப்ரா அது கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்து டிஸைனாக கட் பண்ணி அது அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அலங்காரம் பண்ணுனால் வந்து அதை வந்து பார்க்கறக்கு வந்து அது வந்து கலர் பேப்பராக இருந்தாலும் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அது டிஸைன் கட் பண்ணி அலங்காரம் பண்ணயில அது அப்புறமா பார்த்தா ஓ நம்ம தான் இதை பண்ணுனோமா அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் அந்தளவுக்கு நான் அதை பா பயன்படுத்தி அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எல்லா பக்கமும் எங்கெங்க ஒட்டணுமோ ஒட்ட வச்சு அதை பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒவ்வொரு விழாவுக்கும் நான் வந்து அந்த ஸ்டேஷனரி பக்கம் போனேன் அப்படின்னா அதேதான் என் மனதுல தோணும் இதுக்கு இது பண்ணுனால் நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கலரை கண்டுபிடிச்சு அந்த டிஸைனை கண்டுபிடிச்சு அது ஒட்டி நான் அழகு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்